நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க பொழுது எங்கள் நான் வந்து எனக்கு கா ச சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சயின்ஸ் க்ரூப் தான் எடுத்துருப்பேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ லலாம் எங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் தருவாங்க ரெகார்ட் ஒர்க் ஃபுல்லா பென்சில் டிராயிங் ப டிராயிங் பண்ணுவோம் நிறையா தாவரங்கள் விலங்குகள் பற்றி அதெலாம் எல்லாம் பக்கமும் ஃபுல்லா புக்கு ஃபுல்லா டிராயிங் பண்ணி பென்சில் டிராயிங் பண்ணுவோம் பென்சிலால் அழகா எல்லாம் எழுதி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்போம் அப்பறம் வந்துட்டு காலேஜ் எனக்கு நான் ஊட்டியில் தான் காலேஜ் படிச்சேன் எனக்கு ஊட்டி ரொம்ப பிடிச்சிருந்ததனால அங்கே படிச்சிருந்தேன் அங்கே வந்து எங்களுக்கு ஃபுல்லா கார்டன் பற்றி தான் ஃபுல்லா செடி கொடிகளைப் பற்றி தான் எப்போவும் அங்கே பசுமையாக இருக்குறதுனால ஃபுல்லா அதை பற்றி தான் நான் பார்த்துக்கிட்டு சினேரிய பார்த்துகிட்ருப்போம் அப்பறம் வந்து அதை பற்றி தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டுருப்போம் எந்த நேரமும் செடி இது என்ன வகை இதனுடைய பேர் வகைகள் என்ன எந்த தாவரத்தோட சேர்ந்து வரங்குற இதலாம் அப்பறம் ஒவ்வொரு இலைகள எடுத்து நாங்கள் அதை வந்து நல்லா காய வச்சி அதை கரெக்டாக அந்த ரெகார்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காகலாம் வைப்போம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நாங்கள் வந்து கோத்தகிரி அந்த தொட்டபெட்டா மலைலலாம் நாங்கள் நடந்து போயி அதுக்கு நிறையா செடி வகைகள் அதில் மூலிகள் நிறையா மூலிகை வகைகள் அப்பறோம் அந்த பொட்டானிகள் கார்டன்னு அங்கே எல்லாம் போயி பழங்குடியினர் இருக்கிற இடங்கள்லாம் போயி பார்த்து அவங்களாம் எப்படி இருக்காங்ககருதுலாம் பார்த்து ப நோட்ஸ் எடுப்போம் அப்பறம் வந்துட்டு ஒவ்வொரு செடி விலையும் என்ன வகையான தாவரங்கள் வளர்க்குறாங்க எந்த விதமான வெப்பநிலையில் வளரது அங்கே உள்ள கார்டன்ங்களில் வந்து பலவகைகளில் விலங்குகள் தாவரங்கள் பூச்செடிகள் இப்படி டிராயிங் பண்ணி அதில் அழகா கட் பண்ணி வச்சிருப்பாங்க அதெலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இன்னும் நிறைய இடங்கள் போயிருக்கிறோம் அதில் வந்து த பல நிறைய காலத்ததில் வாழ்ந்த மரங்கள் பற்றி நூறு வருடங்கள் வாழ்ந்த மரங்களைப் பற்றிலாம் நாங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கோம் இப்படி நிறைய ப்ராஜெக்ட்டு வந்து நாங்கள் வந்து சமிட் பண்ணிருக்கோம் அப்பறம் டோ டொமேட்டோ பொட்டேட்டோ அந்த இதெலாம் வெட்டி மைக்ரோ ஸ்கோபில் வச்சி அதனுடைய செல்கள் அப்பறம் என்ன வகையான மைட்டோஹான்ரியா அப்டினு நிறையா பார்ட்சுகள் இருக்கும் அதெலாம் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்க்கு எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலம் பார்ட்ஸ்கள் மூலம் செல் வகைகள் இதை எல்லாம் எடுத்துருவோம் அப்பறம் விளங்கியல்ல பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து கரப்பான் பூச்சி எலி அப்பறம் வந்து அந்த தவளை இந்த மாதிரிலாம் எடுத்து அதில் தனி தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸ் வகைகள் எடுத்து காட்டுவோம் மூளை எலியுடைய மூளை எது உணவு மண்டலம் எது அப்பறம் செ செரிமானம் மண்டலத்தில் கல்லு அந்த குள்ள தேவையான அறை எத்தனை இருக்குங்கிறதுலாம் எடுத்து நாங்கள் காட்டுவோம் இப்படி நாங்கள் பரிட்சை டைம்லயும் காலேஜ்லேயும் அந்த மாதி ரி விலங்குகளலாம் எடுத்து காமித்து நாங்கள் மார்க் வாங்கியிருக்கோம் இப்படி எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்டு நாங்கள் பண்ணிருக்கிறோம்